நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸர் வந்து என்னோடய நெகட்டிவ் எக் எக்ஸ்பீரியன்ஸ்ஸான வந்து ரெண்டு ப்ராடக்ட் என்னென்னன்னா ஒன்று வந்து மாய்ஸ்சரைசர் இன்னொன்று வந்து ஃபவுண்டேஷன் இது ரெண்டும்தான் எ இது ரெண்டும் எப்படி சொல்கிறேன்னா என்னுடைய ஸ்கின் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் டைப் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குணும் அது தான் வந்து பேஸே நீங்கள் ஸ்கின் டைப் தெரிஞ்சு அந்த உங்க ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான ஃபவுண்டேஷன் ப்ளஸ் மாய்ஸ்சரைசர் வாங் இல்லை நீங்கள் வந்து அப்போசிட் மாற்றி போட்டுட்டிங்கனால் உங்கள் ஸ்கின்னுக்கே அது பிரச்சினையா போயிடும் ஸோ இரிடேஷன் எப்படி ஃபேஸ் ஃபுல்லாக ஆக்னி நிறைய வந்துடும் அங்கே ப்ளாக் ஸ்பாட் ஜாஸ்தி வந்துடும் அந்த மாதிரி ஈவன் டோன் ஜாஸ்தி ஆயிடும் ஸோ ஈவன் அந்த உங்கள் ஃபேஸோட கலரே வந்து சேஞ்சாகிற அளவுக்கு ஆயிடும் அதனால் நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்து யூஸ் பண்ணணும் இப்போ அதேமாதிரி தான் நான் என்ன பண்ணிணேன் என்னோடய ஸ்கின் டோன் என்னென்னு தெரியாமல் ஒரு பேஸிக்கு ரேண்டம்மாக இருக்கற ஒரு மாய்ஸ்சரைசர் போய் கடையில் ஜெல் ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் என்னது ஆயில் ஸ்கின்னு ஜெல் பேஸ்டு யூஸ் பண்ணிணாலும் ஜெல் பேஸில் நம்ம ஒரு நார்மல் க்ரீம் பேஸ் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் வாங்கின்னு வந்து யூஸ் பண்ணிவிட்டேன் ஆனால் அது வந்து என் ஸ்கின்னுக்கு ஒத்துக்கவே இல்லை ஆயில் ஸ்கின்றதாலே இன்னும் ஜாஸ்தி வந்து பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சுச்சு ஸோ அந்த பிம்பிள்ஸ் வந்து ரெடி குறைகிறதுக்கே டாக்டர் கன்சல் பண்ணி அந்த பிம்பிள் கோ ரெடியூஸ் பண்றதுக்கு திரும்ப சஜெஷன் கேட்டு அதுக்கேற்ற மெடிஸன் ஆயில்மெண்ட் அந்த மாதிரி பேஸ் ப்ராடக்ட்லாம் வாங்க வேண்டியது ஆயிட்ச்சி அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டு ஃபஸ்ட்டு வாங்குறீங்கனால் அது வந்து உங்களுக்கு ஸ்கின் டோனுக்கு செட் ஆகுமா உங்கள் ஸ்கின் டைப் என்ன டைப் தெரிஞ்சுட்டு அது ரிலவெண்ட்டாக இருக்கறதை வந்து யூஸ் பண்ணணும் அதே மாதிரி ஃபவுண்டேஷனில் ஷேடு வந்து தப்பாக வந்து எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி ப்ராட்டக்டுமே வந்து நல்ல சே இது இதுவாக வந்து பார்த்து எடுக்கணும் நம்ம ஸ்கின் இல்லாமல் மற்றது எதனா எடுத்தோன்னால் ஒரு சில ப்ராடக்ட் வந்து இரிடேஷன் தரலாம் அந்த மாதிரி வந்து வந்துடும் அது மாதிரி தான் ஆயிடுச்சு இரிடேஷன் ஆயிடுச்சு ஃபஸ்ட் வந்து அது வந்து ராங்க் ஃபவுண்டேஷன் எடுத்தோடன்னே ஃபேஸ் கலரே வந்து ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ அதனால வந்து பெட்டர் நீங்கள் உங்கள் ஸ்கின் டைப் என்ன டைப்பு என்ன ஃபவுண்ட் என்ன வந்து உங்கள் ஸ்கின் டோனுக்கு செட்டாகும் அதை பார்த்து செலக்ட் பண்ணிணா பெட்டர் யூஸாக இருக்கும்